எங்கள் கலாச்சாரத்தில் வந்துட்டு மட்டையத் தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இருந்துட்டுருந்துச்சி இப்போ வர வர சந்ததியினர்கள் வர வர வளர வளர டெக்னாலாஜி வளர வளர எல்லோரும் வந்துட்டு இ இது வந்துட்டு இப்போ கட்டுப்படியாகாது நம்ம குடும்ப செலவுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துனால் எல்லாரும் வெளிநாட்டிற்கும் வெளி ஊருக்கும் சென் போகிறாங்க அதனால் வந்துட்டு இந்த மட்டைத் தொழிலுங்கிறது பாதித்து ரொம்ப முடங்கிடுச்சி இப்போ யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல இப்போ மோஸ்ட்லீ வந்துட்டு எங்கள் ஊர் பக்கமெலாம் வந்துட்டு இது மட்டைத்தொழில் பண்ணிக்கிட்டுருக்காங்க இதனால வந்து கூரை வீடுகள்லாம் அதிகமாக ஆகி போயிடுச்சி அதனால மாடி வீடுகள் ஓட்டு வீடு ஷீட்டு வீடு இது மாதிரிலாம் வந்துருச்சி அதனால் மட்டைத்தொழிலுக்கு மோஸ்ட்லீ அழிஞ்சிடுச்சு அப்புறம் வந்துட்டு இதனால வந்துட்டு யாருக்கும் நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை பட் இருந்தாலும் அது இருந்தால் ஒரு உபயோகம் இருக்கும் தென்னைமரத்தில் வந்துட்டு அந்த மட்டையினால் கீற்று வருது அந்த ஓலையினால் அடுப்புக்கு வந்துட்டு விறகு வருது மட்டக்குச்சி இருக்கும் அதனால வந்துட்டு அது அடுப்புக்கு தேவைப்படும் அந்த இன்னொன்று அந்த ஓலை கிழிக்கிறப்போ அதில் ஒரு விளக்கமாறு கசியிலாம் அதில் அப்புறம் பனை ஓலை பனை ஓலையும் வீடுகள் வீடு செய்யலாம் அப்புறம் அதுக்கு தேவையான நொங்கு வந்துட்டு தேவைப்படும் அதே மாதிரி இளநீ இளநீ வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் வரும் தென்னைமரத்துலேருந்து இவ்வளோ பெனிபிட்ஸ் இருக்குது ஆனால் அதை வந்துட்டு யாரும் பெருசாக எடுத்துக்கலை அவ்வளோதான் விட்டுட்டாங்க தென்னை மரங்கள் அதிகமாக தேங்காய்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த ஓலையெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுறாங்க அது மக்கிப் போயிரும் ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியம் அது நமக்கு தேவை ஏற்படும் எங்கேயாது ஒரு இடத்துல அது நமக்கு தேவைப்படும் ஆனால் அது வந்துட்டு யாரும் சரியாக அதுக்கு இது தரல ஆனால் எங்கள் ஊரில் இந்த தொழில் வந்துட்டு இன்னமும் நடந்துட்டுருக்கு அதை மறக்காமல் ஆனால் அதை மறந்துட்டு சில பேர் வந்து வேறே வேறே ஊருக்கு ப போய் தெரியாத தொழில்கள் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கொத்தனார் வேலை இதுமாதிரில்லாம் செஞ்சு அவங்களோட இது இது பண்ணிக்கிறாங்க இதுவாக இருந்தால் ஒரே இடத்துல இருந்து செய்யலாம் காசும் கொஞ்சம் லாபம் வரும் மழை காலங்களெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இதாகும் கீற்றுலாம் இந்த கீற்று வந்து கீற்று வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் வீடு கூரை போடுவாங்க கூரை வந்து இல்லை அப்படின்னா மாடி வீடுதான் கட்டணும் இப்போ வசதி சில பேருக்கு இருக்காது இந்த மாடி வீடு கட்டுறதுக்கு அப்போ அவங்க போய் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கூரை போடணுன்னா இந்த மாதிரி தென்னை மட்டையில் தான் செய்யணும் பேஸிக்கா இறந்து போனாங்க கூட இறந்து போனால் கூட இது மாதிரி ஓலை வச்சு தான் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க அதனால இந்த தென்னை மட்டை ரொம்ப முக்கியம் இது எங்கள் கலாச்சாரத்தில் அப்போயிலேருந்தே இருக்குது அது வந்து சில பேர் வெளியில் போயிட்டாங்க இப்போ பேஸிக்கா எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுக்கிட்ருக்கோம் ஆனால் அதில் அப்பா வந்து இன்வால் ஆகலை அதனால அந்த தொழில் வந்துட்டு நிறைய பேர் விட்டுட்டாங்க அதனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறே எதுவும் இல்லை